நான் பார்த்த மலை கோத்தகிரி பக்கத்தில் கிரிமலை அந்த மலையில் வந்து ஒரு நாலு மலை தாண்டி போ நடந்து போகணும் நடந்து தான் போக முடியும் அங்கே பஸ் வசதி கிடையாது டூவீலர்லேயும் போக முடியாது ஏன்னா அங்கே போனால் வ வர்ஷத்துக்கு ஒரு ஒரு முறை தான் போவாங்க அங்கே போகும் போது அங்கே காடுகள் கானகம் அங்கே நிறைய மிருகங்களெல்லாம் இருக்குது அதையும் அதையும் பார்க்குலாம் அப்போ போக போக மேலே போகப் போக மூலிகை செடிகள் நிறைய இருக்குது அது உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்குது பார்க்க அழகாக இருக்கு மே மேலே உச்சிக்கு போகும் போது அங்கேருந்த பார்த்தா எல்லா மலைகளும் தெரியும் நல்லா பார்க்க அழகாக இருக்குது நான் பார்த்த மலைகளில் அது ரொம்ப நல்லா பிடிச்சது எனக்கு வருஷத்துக்கு வருஷம் வருஷம் வருஷம் போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை புரட்டாசி மாசம் அந்த மலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம் நான் இது வரைக்கும் எட்டு முறை போயிருக்கிறன் ஆனால் அங்கே பார்க்க ரம்மியமான காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கு அங்கே